துணி வந்து நான் வாரத்தில் ரெண்டு நாளோ ஒரு நாளோ தோய்ப்பேன் அதாவது எங்கள் வீட்டில் வாஷிங் மெஷின் இருக்குது அதனால் நான் ஈஸியாக அதில் போட்டு துவச்சிருவேன் கையால் தோய்க்கும்போது நான் காலேஜ் படிக்கும் போது ஹாஸ்டலில் படிச்சுட்டுருந்தேன் அப்படி கையால் அப்பெல்லாம் கையால்தான் தோய்ப்பேன் அப்படி துவக்கும் போது என்னென்னால் நைட் டைமில் தான் தோய்ப்போம் ஏன்னால் காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறம் நைட் டைமில் தான் துணி தோய்ப்போம் அப்படி நைட் டைமில் துணி துவச்சி முடிச்சுட்டு அது அந்த தண்ணியெல்லாம் சொட்டுற வரைக்கும் அந்த பாத் ரூம் கதவு மேலேயே போட்டுவிட்டு வந்துடுவோம் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் கழிச்சி திரும்ப போய்விட்டு பார்க்கும்போது தண்ணியெல்லாம் ஒரு சொட்டு கூட அதில் இருக்காது ஃபுல்லாக சொட்டிகிட்டுருக்கும் அதுக்கப்புறம் அந்த துணி எடுத்து உலர்த்தி பக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்டல் ரூமில் கொடி இருக்கும் அந்த கொடியில் போட்டு வெச்சுருவேன் அது ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஃபேன் காற்று அப்படியே காய்ஞ்சிட்டே இருக்கும் அடுத்த நாள் நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது எப்படினா திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் கழிச்சி ஒரு டைம் துவப்பேன் புதன் வியாழன் வியாழக் கெழமை தோய்ப்பேன் வெள்ளி சனி சனிக் கெழமை துவப்பேன் அப்படிதான் ரெண்டு ரெண்டு நாளைக்காக ரெண்டு ரெண்டு செட்டு செட்டாக தோய்ப்பேன் அப்படி தோய்க்கம்போது ஒரு செட்டு போட்டு அது இன்னொரு நாள் காய்ஞ்சதுக்கப்பறம் தான் அதாவது இன்னொரு செட்டு தோய்க்கும் போது தான் போட்ட செட்டை எடுத்து மடித்து வெச்சுட்டு இதை போடுவேன் அப்படின்னும்போது நமக்கு இடமும் கரெக்டாக இருக்கும் மற்றவங்க அந்த இடத்துல துணிக்காய வைக்க மாட்டாங்க நான் வந்து வழக்கமாக அந்தமாதிரி தான் பண்ணுவேன் இப்போது வீட்டில் இருக்கிறேன் அப்படின்றதுனால வீட்டில் வந்து வாஷிங் மெஷின் இருக்குது அதனால் நான் வாரத்தில் ஒருநாள் எல்லாம் துணியும் எடுத்து அதில் போட்டு லிக்விட் ஊற்றி ஆன் பண்ணிவிட்டால் அது ஓடி முடிஞ்சுரும் அதுக்கப்புறம் எடுத்துவிட்டு வந்து காய வெச்சுப்பேன் வெயில் நாளில் காய வைக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது ஆனால் மழை வரும் போது தான் வீட்டுக்குள்ளே கொடி கட்டி காய வைப்போம் அப்படி இல்லைனா வாஷிங் மிஷின்னுங்கும்போது அது சுற்றி முடித்து அதிலே நல்லா புழிஞ்சு கொடுத்துறதுனால தனியாக உலர்கிறதுக்கான தேவைல்ல இப்போ எப்படி பாத் ரூம் கதவில் போட்டு தண்ணி சொட்டுற வரைக்கும் அது நான் காத்திருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சி எடுத்துனு வந்து காய வைக்கணும் அந்தமாதிரி இல்லாமல் வீட்டில் வாஷிங் மெஷின்றதுனால் போட்டு அதிலே துணி உலர்த்தி வந்ததுனால் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் காஞ்சால் கூட போதும் அப்படின்ற நிலமைல தான் துணி வெளியே வரும் எடுத்து துணி காய வெச்சுட்டு அதனால் வீட்டில் இருக்கும்போது மழை வரும் போதும் பிரச்சின கிடையாது ஏன்னால் வாஷிங் மெஷின் இருக்குது அது இந்தமாதிரி உலர்த்தியே கொடுத்துரும் துணி கொடி மட்டும் கட்டி காய வைச்சா போதும் அப்படின்ற டைமெல்லாம் ஈசி தான் இந்து இந்தமாதிரி சின்ன வயசுலருந்து எங்கள் அம்மா தோய்ச்சி தந்தாங்க அப்புறம் காலேஜு டென்த்து ஸ்கூல் படிக்கும் போது டென்த்துலேயே ஹாஸ்டலில் சேர்த்தாங்க அப்படி அதில் டென்த்தெல்லாம் நைட்டு ப பத்து மணிக்கு தான் ஸ்டடி முடியும் முடிச்சதுக்கப்புறம் வந்து துணி துவச்சி காய வெச்சு அது அடுத்த நாள் அது காய்கிறத்துக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும் ஏன்னால் நைட்டில் துவச்சி காய பகலில் காய போட்டு காலேஜு படிக்கும்போது பரவாயில்லை ரூமில் கொடிக்கட்டி இருக்கும் துணி காய வெச்சுக்கலாம் டென்த் ஸ்கூலில் அது கூட கிடையாது படிக்கும் போது அந்த காட்டு அதாவது படுக்கிற கட்டிலு இருக்கும் மேலே மேலே இருக்கும் அந்த கட்டலில் காய வெச்சுருவேன் துணியை அது அப்படியே அப்போது பெருசாக துணி அந்த அளவுக்கு நான் டென்த் படிக்கும் போது நான் துணி ஒழுங்காக துவச்சேனா இல்லையான்றதே எனக்கு தெரியாது ஆனால் லெவென்த்து ட்வெல்த்து திரும்ப ஸ்கூல்ல டெய்லி போய்விட்டு வரமாதிரி வீட்டுலிருந்து பக்கத்துலேயே இருந்துவிட்டேன் காலேஜ்ஜு படிக்கும் போது அந்தமாதிரி துணி துவச்சி காலேஜில் வாரத்தில் ஒரு நாள் இந்த சனிக் கிழமை நைட்டு துவப்பேன் அப்படி இல்லைனா ஞாயிற்றுக் கிழம துணி துவிக்கிற மாதிரி இருந்தால் காலேஜ்ஜோடய இது ஹாஸ்டல் பக்கத்தில் இது இருக்கும் மெஸ்ஸு அந்த மெஸ்ஸு மேலே மாடியில் போய்விட்டு அங்கே கொடியெல்லாம் கட்டி வெச்சுருப்பாங்க அந்த டைமில் வெயிலில் காய போட்டிருவேன் துணியை ஏன்னால் என்னதான் நம்ம துணியை சுத்தமாக துவைச்சாலும் அது வெயிலில் காய வைக்கும் போது தான் அந்த பாக்டீரியெல்லாம் அதிலருந்து போகும் அப்படின்றது தான் உண்மை அதனால நான் என்ன பண்ணுவேன் ஞாயிற்றுக் கெழமை ஆனால் துணி எப்பெலாம் ஞாயிற்றுக் கெழமை துணி துவக்கிறனோ அப்போ மட்டும் வெயிலில் காய வெச்சுருவேன் மற்ற நாளில் வந்து நம்ம பொதுவாக சாயந்தரம் நைட்டு துவக்கிறதுனால வெயிலில் காய வைக்க முடிகிறதில்ல மோ நான் எப்பவுமே ஹாஸ்டலில் வந்து காலேஜ்ஜு முடிச்சுட்டு வந்து நால்ரை மணிக்கு வந்தேன்னால் ஆறு மணிக்கு ஸ்டடி அந்த ஒன்றரை மணி நேரம் கேப் இருக்கில்ல அந்த கேப்பில் தான் துணி துவச்சி போட்டுருவேன் ஏன்னால் நைட் டைமில் போய் சாப்பிட்டதுக்கப்றம் போய் துவைக்கும் போது ஒரு மாதிரியாக என்னடா இது துவைக்கணுமா அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் சோம்பேறித்தனம் வந்தால் துவைக்க முடியாது அதனால் நல்லா இருக்கும் போதே ஜாலியாக அப்படியே பசங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போதே காலேஜை முடிச்சுட்டு வரும்போதே துணி துவைச்சின்னும் அப்படின்ற ஒரு மைன்ட் செட்டில் தான் வருவேன் வந்து துணியை ஃபர்ஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணுமில்ல அதனால் ஊற வைச்சு நால்ரை மணிக்கு வருவேன் அப்படியே நேராக போய் ட்ரெஸ்ஸை ஊற வெச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பசங்கள் கூடெல்லாம் பேசிவிட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு போய் உட்கார்ந்தனா கூட ஆறு மணிக்கெல்லாம் துணி துவைச்சி முடிச்சுருவேன் என்னா ரெண்டு செட்டு துவைக்கிறத்துக்கு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது துவைச்சி முடிச்சுட்டு திரும்ப அதேமாதிரியே பாத் ரூம் கதவில் போட்டு வந்து ஸ்டடியெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுல்லாம் முடிச்சுட்டு ஆறு டு எட்டு ரெண்டு மணி நேரம் ஸ்டடி நடக்கும் எட்டா எட்டரை கூட வரைக்கும் நடக்கும் ரெண்டரை மணி நேரம் எட்டரை மணிக்கு போய்விட்டு சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு வரதுக்குள்ளே ஒன்பது ஒன்பதேகால் ஆகிடும் வந்து வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பேசிவிட்டு அதுக்கப்புறம் துணியை எடுத்து பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இருக்காது அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வந்து காய வெச்சுருவேன் அதுக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ்ஸு நல்லா காஞ்சுருக்கும் அதை மடித்து அழகாக கபோர்டில் வெச்சுடுவேன் இப்படிதான் துணி துவைச்சிட்டுருக்கேன் அப்புறம் வேறு வேறு வானிலையும் அதுதான் வெயில் வரும் போது பொதுவாக வெயில் வரும்போது தான் ஈஸி துணிக்காய்கிறதுக்கு அப்புறம் தண்ணி நான் கையால் துவைக்கும் போது ஒவ்வொரு ஸ் டிரஸ்ஸை அலசுகிறதக்கும் ஒவ்வொரு பக்கெட் தண்ணி யூஸ் பண்ணுவேன் ஒரு சட்டை அலசுகிறத்துக்கு ஒரு பக்கெட் தண்ணி ஒரு பேண்ட் அலசுகிறத்துக்கு ஒரு பக்கெட் தண்ணி அந்தமாதிரி ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணிகிட்டுருந்தேன் இப்போ வாஷிங் மெஷின் அப்படின்றதுனால வாஷிங் மெஷின் பொதுவாகவே தண்ணியை கொஞ்சம் கம்மியாக தான் நம் மனுஷங்களை விட வாஷிங் மெஷினில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் அது தண்ணியை கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணும் வாஷிங் மெஷின் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு கையால் துவைக்கிறத விட வா இப்போ வாஷிங் மெஷினில் போடுறதுனால கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் தண்ணியும் கொஞ்சம் க சேவ் ஆகுது துணி துவைக்கிற டைமும் கொஞ்சம் மிச்சம் ஆகுது அதனால் வாஷிங் மெஷின் போடுறது கொஞ்சம் ஈஸி கையால் துவைக்கும் போது எக்கச்சக்க தண்ணி செலவு ஆகும் அப்படி இல்லைனா எங்கேயாவது வயலில் தண்ணி இரைக்கும்போது போய் துணி துவைச்சிக்குவேன் துணி தோய்ச்சிப்பேன் அது வந்து என்னென்னா வயலுக்கு தண்ணி பாய்ஞ்ச மாதிரியும் இருக்கும் துணியை துவைச்ச மாதிரியும் இருக்கும் அந்த நேரத்தில் எவ்வளோ தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மழை வர டைமை தவிர மற்ற எந்த டைம் வேணாலும் துணி காய வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான் அதனால் நான் மோஸ்ட்லி அதுதான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சினையும் இல்லை வாஷிங் மெஷின் இருக்கிறதுனால நல்லா துணி துவைச்சிட்டு இருக்கேன் இப்போது